ஃபோட்டோகிராஃபரா ஃபோட்டோகிராஃபர் தானே ஆ நான் வந்துவிட்டு எனக்கு வந்து கம்மிங் ட்வெண்டி எய்த் வந்து மேரேஜ் ஸோ நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ சூட் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் வந்து திருவாரூர் ஆ நீங்கள் உங்கள் திங்க்ஸ்லாம் அனுப்புங்கள் ஸோ நான் அதில் சூஸ் பண்ணுறேன் இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஸோ அதுக்கு எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை நீங்களே வந்து சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களோட ஆட்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ அதனால் தான் கால் பண்ணேன் ஆ ஓகே நான் அது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஆ இல்லை நீங்கள் ப்ரீ வெட்டிங் எப்படி பண்ணி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நாங்கள் வந்து வெட்டிங்க்கும் ப்ளஸ் ரிசப்ஷனுக்கும் உங்களுக்கு சொல்கிறோம் ஆ ஓகே எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் ஓகே ஓகே ஓகே மேம் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இல்லை பட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது ஸோ அங்கே கூட போய் நம்ம எடுத்துக்கலாம் இங்கேயிருந்து கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ஆ ஓகே மேம் ம் தேங்க்யூ மேம் ம் யாழினி ஓகே மேம் தேங்க்யூ மேம்